ஜலதோஷத்த எங்கள் வீட்லேலாம் எப்படி குணப்படுத்த இது பண்ணுவாங்கனா ஆர்எஸ் பதி இலை அதை வெந்நீரை கொதிக்க வச்சு அந்த இலைய போட்டு ஆவி பிடிக்க சொல்லுவாங்க அப்புறம் தூதுவளை தூதுவளை சாரை குடிக்க சொல்லுவாங்க அதுதான் எங்கூர் சைடுலாம் ஜலதோஷத்துக்கு சிறந்த மருத்துவம் அப்புறம் மூலிகை ரசம் வச்சு தருவாங்க மிளகு பூண்டு அதல்லாம் போட்டு ரசம் வச்சு தருவாங்க ஜலதோஷம் சீக்கரம் குணமாகணுனால் ஆவி பிடிக்க சொல்லுவாங்க ஆர்எஸ் பதி இலைய போட்டு எங்கூர் மருத்துவம்னால் அதுதான்